எனக்கு வந்து பாட்டில் வந்து முதல்ல சாமி பாட்டு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி நான் கேட்பேன் நானும் தனியாக சர்சுக்குலாம் வெளியில் எங்கனா போகணும்னாக்கா சாமி பாட்டு பாடுவேன் மற்றவங்க ரசிக்கல்னா கூட நான் பாட்னு அந்த மெய்ண்டு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கணும்னு சாமி பாட்டு பாடுவேன் அப்புறம் பார்க்க போனாக்கா நிறைய பாட்டு பாடுவேன் ப்ரேயர் கேட்பேன் அந்த ப்ரேயர்லும் பாட்டு வரும் அந்த பாட்டுடைய ஸ்டாங்லாம் அந்த சாங்குலாம் நான் கேட்டாக்கா ரொம்ப தனியே ஆழ்ந்து உட்காந்துக்கிவன் நிறைய பாட்டு கேட்குறதுக்கு அப்பறம் பாட்டு கேட்கலனாக்கா சிவாஜி பாட்டு கேட்பேன் எம்ஜிஆர் பாட்டு கேட்பேன் அதுனா நல்லா ரசிக்கக்கூடிய பாட்டுங்கோ அந்த காலத்தில் அவங்க எப்படி இது ஆண்களையும் பெண்களையும் எப்படி இது பண்ணாங்கோ அப்படின்றதுக்காக அந்த பாட்டுக்கு நான் ரொம்ப ரசிக்கிறா மாதிரி இருக்கும் அந்த பாட்டுங்கள்லாம் கேட்போம் பாட்டு கச்சேரி வச்சாங்கனா போகணும்னா கூட ஒரு தாய் இறந்துட்டாக்கா அதனுடைய சோகம் எப்படிருக்கும் தகப்பன் இறந்துட்டா அந்த சோகம் எப்படிருக்கும் அப்படிங்குறதுக்காக அந்த கச்சேரிக்குனு போன அதிகமாக தாயிங்க பாட்டு தான் அதிகமாக கேட்பேன் தகப்பாட்டும் கேட்பேன் இருந்தாலும் தாய் பாட்டும் அதிகமாக நிறைய கேட்பேன் கச்சேரி வச்சாங்கனா இந்தமாதிரி கச்சேரிங்கள்ள வந்து அனேக பேர் நிறைய பேருங்க இந்த தாயிங்கள பற்றி தான் அதிகமாக பாடுறாங்கோ இப்போ அக்காங்கள வச்சி பாடுவாங்கோ அக்கா தங்கச்சி எப்படி இருக்கணுன்றது எனக்கு அண்ணன் இல்லாதனால எனக்கு அண்ணன் பாட்டுங்கோ அண்ணன் தம்பிகளை மாதிரி எல்லாரையுமே நான் நினச்சி அந்த ஜென்ஸ்ஸுங்க ஒரு சிலர் பாடுற பாடணும்னு சிவாஜி பாட்டுலாம் நான் நிறைய கேட்பேன் கண்ணதாசன் பாட்டு நிறைய கேட்பேன் பிடிச்ச பாட்டு மட்டும் தான் கேட்பேன் அவ்வளோ தான்